நான் ஒரு ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணனும் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா ஓகே நெக்ஸ்ட்டி நெக்ஸ்ட் இயர் மாடல் ஏதாச்சும் நியூ மாடல் ஃபைவ் ஜி அதை மாதிரி ஏதாச்சு மாடல்லாம் வந்துயிருக்கா ஆ என்னென்ன மா என்னென்ன கம்பெனியில வந்துயிருக்கு மாடல் நாங்கள் இது ஆப் ஆப் ஆப்பிள் ஐ ஃபோன் எதிர் பார்க்கறேன் ஃபோர்டீன் ப்ரோ ஓகே ஓகே இன்னும் வந்துவிட்டு அதை அந்த மொபைல் பற்றின கொஞ்சம் விஷயம் சொல்ல முடியுமா இல்லை ஃபோ ஐ ஃபோன் ஃபோர்டீன் ப்ரோவில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்ல முடியுமா ஓகே இப்போ அந்த மொபைல் நான் வாங்கறப்போ நீங்கள் சார்ஜர் இல்லை ஹெட்செட்லாம் ஃப்ரீயாக தருவீங்களா தனியாக வாங்கிக்கணுமா இதை விட ஏதாச்சும் பெட்டரான ஃபோன் சொல்ல முடியுமா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏ ஒன் ஒன் ப்ளஸ் அதை மாதிரி ஒன் ப்ளஸ் மாதிரி ஆமாம் ஓகே இஎம்ஐ ஆஃபர்லாம் இருக்கா இப்போ கொஞ்சம் இஎம்ஐ பற்றி சொல்லுங்கள் அப்புறம் நான் ஷாப்க்கு வந்து வந்து சொல்லிக்கிறேன் ஓகே மந்த்லி மந்த்லி கட்டினா எவ்வளோ வரும் ஆமாம் ஃபைவ் ஹன்ட்ரெட் ஃபைவ் ஹன்ட்ரெடாக எத்தனை இயர் கட்டணும் ஓகே சரி நான் நெக்ஸ்ட்டு வீக் வரேன் உங்கள் கடை எப்போலாம் ஓப்பனாக இருக்கும் ஓகே தேங்க் யூ